விலங்குகளின் கழிவுகளில் மாட்டோடய சாணத்தை வந்து செடி நம்ம வளர்க்கற செடிகளில் போட்டால் ஆடு மாடு வந்து சாப்பிடாம இருக்கும் அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்புறம் சாண எரிவாயு தயாரிக்கிறாங்க சாணத்திலேர்ந்து உரங்கள் தயாரிக்கிறாங்க அதெல்லாம் தெளிச்சால் எ செயற்கை உரங்களுக்கு பதிலாக இந்தமாதிரி இயற்கையான விலங்குகள் கழிவுகள் அப்புறம் நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற நம்ம காய்கறிகளோடய கழிவுகள் அப்புறம் இலை தழைகளில் இருக்கிற காய்ந்த இலைகள் எல்லாம் வந்து தேவையில்லாமல் கீழே விழுகிற இலைகளை வச்சுயும் இயற்கை உரமாக தயாரித்து பயிர்களுக்கு பயன்படுத்துனா அது ரொம்பவே நல்லது செயற்கை உரங்களுக்கு பதிலாக இயற்கை உரங்கள் பயன்படுத்தலாம் அப்புறம் வேப்ப மரத்தில் இருக்கிற கொட்டைகள் அதோடய க வேப்பந்தழைகள் இது எல்லாமே வந்து பயிர்களுக்கு பயன்படுத்துனா பூச்சிகளோடைய எண்ணிக்கை வந்து குறையும் அதுபோல் சா சாணத்தையும் தெளிச்சால் ஆடு மாடு வந்து சாப்பிடாம இருக்கும்